தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் என் வாழ்க்கையில நிறையா விஷயங்களை எளிதாக்கி இருக்குது முக்கியமாக சொல்லப்போனால் இப்போது நான் யூ பயன்படுத்திகிட்டுக்குற என்னுடைய ஸ்மார்ட்ஃபோன் என்னுடைய பாதி வா வாழ்க்கைல நடக்க வேண்டிய பல விஷயங்களை உக்காந்த இடத்துல இருந்தே அதை முடித்து காட்டுற ஒரு திறமையை எனக்கு வந்து தொழில்நுட்பம் இந்த மொபைல் ஃபோன் தொழில்நுட்பம் எனக்கு கொடுத்துருக்கு இதுப்போக ஒரு வாகனம் ஆகட்டும் வாகனத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கால்நடையாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் சைக்கிள் ரிக்ஷா ஆட்டோன்னு வந்து இன்னைக்கு டீசல் கார் பெட்ரோல் காரையும் தாண்டி ஈபி கார்கள் வரைக்குமே பெரிய முன்னேற்றங்களும் வந்திருக்கு இதன் மூலயமா ஈபி கார்ஸ் வந்து மூலமாக காற்றோடய மாசு கொஞ்சம் குறைஞ்சி குறைஞ்சிருக்குது இது மட்டும் இல்லாமல் வர டிவி கம்ப்யூட்டர் இந்த எலக்ட்ரானிக்ஸ் அது முக்கியமாக இணையதளம் இது வந்ததுக்கப்புறம் மக்களோடய பாதி முக்கால் முழு வேலைகளுமே சொ கிட்டதட்ட முழுவேலைகள் எல்லாமே எளிமையாக முடிஞ்சிருக்குது தொழில்நுட்பம் இன்னும் என் வாழ்க்கைய போக போக இன்னும் நல்லா மாற்றுமா இல்ல வீழ்த்துமான்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்